ம் ஹலோ சொல்லுங்க சரிங்க வாடகைக்காக இருக்குதுங்க வீடு இருக்குது எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் போகியத்துக்கு பார்க்குறீங்களா இல்லை வந்து வாடகைக்கு பண்ணுறீங்களா எல்லாம் ம் ம் இருக்குதுங்க போர்ல்லாம் இருக்குது அந்தமாதிரி இப்போ தண்ணி பைப்புலேயிருந்து எல்லாமே எல்லாமே செட் பண்ணி விட்டுருக்கோம் நீங்கள் வந்தீங்கனா எதுக்குமே வெளியே போகவேண்டிதில்ல அந்த அளவுக்கு ஆமாங்க ஆமாங்க நீ ம் ஆமாங்க நீங்கள் நாங்கள் ரெண்ட்டுக்கு நீங்கள் ரெண்ட்க்கு வரேனு சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் சொல்லுவோம் நீங்கள் வந்து வாடகைக்கு வந்து வரேனு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்போம் நீங்கள் இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ வாடகைக்கு வரிங்களா இல்லை ஆ எங்களுக்கு வந்து போகியத்துக்கு இருந்தால்தான் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஆமாங்க ஆமாங்க நீங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் நீங்கள் நீங்கள் போகியத்துக்கு வரேனு சொன்னிங்கன்னா அதை எவ்வளோ வந்து அக்ரிமெண்ட் ஒரு வருஷத்துக்கு போடணுனா அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றன் அதை அன்னைல வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் இருக்கேன்னு சொன்னிங்கனாலும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றேன் ஆமாங்க எல் ம் எல்லா சௌகரியம் எல்லா சௌகரியம் இருக்குதுங்க நீங்கள் வெளியே போக வேணாம் எல்லாமே உள்ளேயே உண்டு ஆமாங்க நீங்கள் வேற நீங்கள் வாடகைளிருந்து நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது வீட்டில வந்து பெயிண்ட் பெயிண்ட்ல்லாம் நீ அடிச்சிக் கொடுக்குறதெல்லாம் உங்களோட வேலை பெயிண்ட்ல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு போயிடணும் ம் வீடெலாம் கொஞ்சம் நீட்டாக வச்சிக்கணும் ம் ஆமாம் சரி சரிங்க சரி நீங்கள் எப்போ வரேனு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம் ஆ ஓகேங்க சரி ஆ ஓகேங்க சரி சரி